முன்னாடிலாம் வந்து பொழுதுபோக்கு விளையாட்டுகள்னு சொன்னோம் அப்படினா ஊரில் உள்ள பிள்ளைங்கள்லாம் ஊரில் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து ஓடி பிடிச்சி விளாடுறது டேன்ஸ் ஆடி ஆடுறது இங்கேருந்து ஓட்டப்போட்டி வச்சு விளாடுறது அந்தமாதிரிதான் இருந்தது முன்னாடி இப்போ வந்து டீவி அந்த ரேடியோக்கள் அந்த ஃபோனு அப்புறம் வந்து இந்தமாதிரி நிறையா வரவும் எல்லாம் வீட்டுலேயே இருந்து அதுலேயே அடிக்டாகி அதுலேயே பாத்துகிட்ருக்காங்க அதுமாதிரி இப்போ வந்து பூங்காக்கள் வந்து நிறையாவே வந்துடுச்சு இந்த பூங்காக்களில் வந்து ஒரு சில பேர் சிட்டி சிட்டியிலருக்கும்போது பூங்காக்கள் இருக்கும் அதில் வந்து ஒரு சில சில பேர் வந்து போவாங்க நான் வந்து வில்லேஜில் இருக்குறவங்க வந்து வில்லேஜில் இருக்குறவங்க அதிகமாக வந்து வீட்டை விட்டு வெளியே வராததுக்கு காரணம் வந்து இந்த ஃபோனு இந்த ரேடியோக்கள் வந்து இந்த ஃபோனு இந்த ரேடியோ வச்சு பொழுது போக்கிக்கிறாங்க இந்தமாதிரி இதில் இதில் இதனால பாக்கிறதுல வந்து நம்ம கண் இந்த காது இதலாம் நிறையவே பாதிப்பு வந்து வருது அதனால நம்ம சின்ன வயசுலேயோ இல்லை நம்மளுக்கு முந்தின வயிசுலேயோ எப்படி பொழுதுபோக்கு பொழுது போக்குகிறதுக்காக விளையாடுனாங்களோ அந்தமாதிரி இப்பவும் விளையாண்டாங்க அப்படினா உடம்புக்கும் நல்லது நம்மளுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும் நல்லா பிள்ளைகளோடு சேர்ந்து விளாடும் போது அது ஒரு கலகலப்பாக ஒரு சிரிப்பாவுமிருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும்